நான் வீட்டில் பலவிதமான பானங்கள் ஜூஸ்ஸு தக்காளி ஜூஸ்ஸு கேரட் ஜூஸ்ஸு பீட்ரூட் ஜூஸ்ஸு அப்புறோம் வந்து பாதம் பால் பாதம் மில்க்ஷேக்கு ஃப்ரூட்ஸில் வந்து பனானா ஃப்ரூட்ஸ்ஸு மாதுளை மாதுளை ஜூஸ்ஸு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு மேங்கோ இந்தமாதிரி நிறைய ஜூஸ் போட்ருக்கேன் அப்புறம் வந்து காஃபி அதுல வந்து கோல்டு காஃபி அந்தமாதிரி நிறையா பானங்கள் செஞ்சியிருக்கேன் அப்புறம் மோர் மோர்லையே வந்து பானக்கா சர்பத்து லெமன் ஜூஸ்ஸு அதமாரி நிறையா போட்டுயிருக்கேன் இந்தமாதிரி எக்கச்சக்கமான பானங்கள் நான் செஞ்சியிருக்கேன் அந்த ஜூஸ் ஐட்டங்களில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சத்தோட ஆரோக்யத்தோட மட்டுந்தான் நான் செஞ்சியிருக்கேன் அது ஏதோ போட்டோம் ஏதோ பண்ணன்னும் இல்லாம எல்லாமே எல்லாமே நம்ப கவனிச்சு நான் இதில் போட்டு நானே கொடுப்பேன் அதில் வந்து இந்த மாதுளை ஜூஸ் சர்பத் ஜூஸ் எல்லாம் டெய்லி காலைல குடிச்சா முகம் அவ்வளோ பிரைட்டாக ஆகும் அதனால் டெய்லி காலையில நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது பீட்ரூட் ஜூஸ்ஸும் அந்தமாதிரிதான் அது ரொம்பவே நல்லது அதேமாதிரி லெமன் ஜூஸ்ஸு மற்றபடி அந்த ரொம்ப இதுவாக இருக்கிற கோல்டாக இருக்கிற ஜூஸ்லாம் குடிச்சா அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போயாச்சும் அதுமாதிரி போட்டுக்கலாம் மற்றபடி இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டிங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸ்ஸு ஜூஸ்ஸு எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் அதெலாம் ஒன்றுமே செய்யவேணாம் எல்லா ஜூஸ்மே சாப்பிட்லாம் கிரேப்ஸு ஆப்பிள்ஸு ஆரஞ்சு மேங்கோஸ்